இப்போ சாணி தெருவில் எதுக்கு போடுறாங்கன்னா லேடீஸ் காலில் எழுந்து அது ஒரு பழக்கம் ஒன்னும் கிடையாது நல்லா உடம்பு ஒரு ஒரு ஆரோக்கியத்துக்கு தான் அந்த சாணி போடுறது அதனால ஒரு கெடுதலும் கிடையாது சாணி போட்டால் அது என்ன பண்ணுது ஒரு நோய் நொடி வராது ஒரு காலைல எழுந்து ஒரு வேப்பிலையை வைப்பாங்க வாசப்படியில் வைப்பாங்க அது போடும்போது அந்த சாணி போட்டு தரை நல்லாயிருக்கும் எந்த ஒரு மாற்றம் இருக்காது நல்லா மொழுகினா நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது ஒரு தப்பு கிடையாது சாணி போடுறது நல்லது